எனது லட்சியம் வந்து என்னன்னு வெச்சுக்கோங்களேன் எனக்கு மாத சம்பளோம் எப்படியும் குறஞ்ச பட்சம் அறுபதாயரோம் இருந்தால் தான் எங்கள் வீட்டுக் கடனை அடைக்க முடியும் எனக்கு கடன் நிறையா இருக்குதுங்க கடன் நிறையா இருக்குது அது இல்லாமல் எங்கள் அண்ணன் ட்ரைவரு எங்கள் அப்பா ஒரு விவசாயி தான் எங்கள் அம்மா வந்து பா ஹவுஸ் மே ஹவுஸ்மேன் தான் அதனாலே ஹவுஸ்ஒய்ஃப் எங்கள் ஹவுஸ்ஒய்ஃப் தான் அதனால நான் ரொம்ப எதுவுமே காலேஜில படிக்கிறேன் ட்ரிபிள் இ படிக்கிறேன் ட்ரிபிள் இ படிச்சு முடிச்சோடன்ன ஒரு கம்பெனிக்கு எடுத்துக்கிறேன்னு சொல்கிறாங்க நல்ல சேலரி வருமாம் சேலரி வரும் நல்ல அப்புறம் வந்து மூணு மாசம் அப்புறம் வந்து குறஞ்சபட்சம் அவங்க ஒரு வருஷம் எடுத்துக்கிறேன் அரியர் இல்லாமல் இருந்தால் க்ளியர் பண்ணிட்றான்னு சொல்லியிருக்காங்க அதனாலே எனக்கு லட்சியம் என்னன்னால் எங்கள் வீட்டில் குறஞ்சபட்சம் சம்பளம் சேலரி கொஞ்சம் கூட இருக்கணும் அப்போ தான் வீட்டு நிலமைய வச்சு நான் ஓட்டலாம் அதனாலே நான் எனக்கு ஒரு ட்ரீம்னு நெனைச்சீங்கன்னா நான் ஒரு ட்ராக்ட்ரு வாங்கி சொந்தமாக வச்சு ஓட்டணுன்னு தான் எனக்கு ஒரு ஆசை இருக்குது ஆனால் வீட்டு கடன் நிறையா இருக்குது இப்போ கூட என்ட்ட செல்லு இல்லை என் தம்பி செல்லு தான் இது வேறு அதனால எனக்கு லட்சியமெல்லாம் ரொம்ப இல்லை எங்கள் வீட்டில் கடனெலாம் முடிச்சுட்டு வீடு கட்டியாச்சு இப்போது வீடு கட்டியாச்சு அதனாலே குடிபோகணும் அது தான் எனக்கு ஒரு இது அதனால் என்கிட்ட செல்லு கூட இல்லை இப்போ எங்கள் அம்மாவோடய எங்கள் அம்மாவோடய இப்போதான் சொல்லியிருக்காங்க செல்லு வாங்கித் தரேன்னு சொல்லியிருக்காங்க இப்போக் கூட என்கிட்ட செல்லு வேறு இல்லை அப்புறம் வந்து இப்போ வந்து நல்ல கம்பெனிக்கி வேலைக்கு போகணும் அதனாலே நல்ல கம்பெனிக்கு வேலைக்கு போகணும் நல்லா குறஞ்ச சம்பளம் அப்புறோம் கவுர்மெண்ட் வேலைக்கு தான் போகணும் அப்புறோம் வந்து ஏபி ஏபி ஜேஇ ஜேசி இது மாரி கம்பெனி ஸ்டாஃப்பாக நான் போகணுன்னு ஆசைப்பட்றேன் எனக்கு வந்து மெயின் காரணமே காசு தான் காசு இல்லாமல் ஒ இங்கே ஒ இந்த நகரமே இல்லை நாடே இல்லை காசு தான் எல்லோரையும் இப்போது வாழ்க்கைய நியமிக்குது அதனால் எனக்கு லட்சியம் வந்து நல்ல வேலைக்கு போகணும் நல்ல நல்ல சேலரி கிடைக்கணும் அதுதான் என் வாழ்க்கையோட விருப்பம் அப்புறம் வந்து நீங்கள் நீங்கள் எதை வேணால் நெனைச்சிக்கலாம் ஆனால் அது தான் என் என் லட்சியமே அதுதான் அப்புறம் வந்து அப்புறம் வந்து நீங்கள் வந்து அப்புறோம் நான் வந்து நல்ல ஓரு பிஸ்னஸ் பண்ணணும் அப்புறம் வந்து ஊரே என்னடா பாலிடெக்னிகில் படித்தான் இப்படி வந்திருக்கான் இந்த நிலமையில இருக்கான் அவங்க அப்பன் எங்கள் அப்பா குடிப்பாங்க அதனாலே எங்கள் அப்பா வந்து குடித்தாலும் உன் பிள்ள நல்லா படிக்க வெச்சுருக்கான்னு சொல்லுவாங்க அதுமாரி நான் நடந்துக்கணும்